இருபத்தி ரெண்டு அஞ்சி ஆயிரத்து தொளாயிரத்து ஐம்பத்தாறு இருபத்தி நாலு மூணு ஆயிரத்து தொளாயிரத்து எழுபத்தி ஒன்று இருபத்தஞ்சி நாலு ஆயிரத்து தொளாயிரத்து அறுபத்தி ஏழு இருவத்து ஒம்பது மூணு ஆயிரத்து தொளாயிரத்து எழுபத்து நாலு இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு